நாங்கள் வளர்க்கறது வந்து வாழைக்காய் வளர்க்கலான்றது ஒரு ஆசை அது வந்து கரெக்டாக ஒன்போதாவது மாதம் வந்தால் பத்தாவது மாதம் வந்தால் வெலை விற்குன்னு சொல்லி கஷ்டப்பட்டு செய்கிறோம் ஆனால் அந்த நேரத்துக்கு வந்து நிறையா பேர் விரும்பி எல்லாமே செஞ்சுருப்பாங்க விவசாயம் அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு விலைவாசி கிடைக்காது பூக்கள் வந்து ஓ இந்த ஆயுத பூஜைக்கு கிடைக்குன்னு சொல்லி நடுகிறோம் கஷ்டப்பட்டு எல்லோருமே வெச்சு செய்கிறோம் ஆனால் அந்த நேரத்துக்கு வந்து விலைவாசியும் கிடைக்காது எங்களுக்கு அப்புறம் காய்கறி செஞ்சாலையும் காய்கறியில் விலை வெண்டக்காய் பொடலங்காய் அப்புறமா கத்திரிக்காய் இந்த ம அவரக்காய் இது மாதிரி எல்லாம் போடுகிறோம் ஆனால் பூசணிக்காய் தர்பூசணிக்காய் எல்லாமே போடுகிறோம் அந்த நேரத்துக்கு எந்த விலைவாசியே கிடைக்கறதில்ல விவசாயம் பண்ணுறதுனா ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடித்தது வந்துட்டு பழம் என்னான்னு கேட்டிங்களான்னா வாழை பழம் பூக்களில் வந்து சாமந்தி போடுவோம் காய்கறிகளில் வந்து வெண்டக்காய் தான் எனக்கு பிடிக்கும்